ஹலோ சொல்லுங்க ஆமாங்க வீடு தேவைப்படுதுங்களா சரிங்க எந்த மாதிரி உங்களுக்கு வீடு வேணுங்க அப்படி தேவைப்படுதுங்களா நாங்கள் வெளியில் இருக்கிறேங்க அவ்வளவுன்னால் ஒரு அட்வான்ஸே ஒரு ஐம்பது ருபா கொடுக்கணுங்க ஒரு பத்து ருபா வருங்க வீட்டு வாடகை பத்தாயிரம் வருங்க சரிங்கம்மா இதுமா ரா கீழே கீழ் மாடி கீழ் ஃப்ளோர்லேங்களா இல்லை மேலே இல்லை மொட்டை மாடி மாதிரி ஆ கீழ் கீழ் வீட்டிலே பார்க்கறதுங்களா கார் பார்க்கிங் அந்த மாதிரிங்களா கார் பார்க்கிங்கு அப்படிங்களா என்ன கொஞ்சம் அமௌண்டு சேர்த்தி வருங்க அப்படியெல்லாம் இருந்தால்

சரிங்க இந்த பக்கமாக கிடச்சிதுன்னா வந்து சொல்கிறேங்க அதுதான் சொல்கிறேங்க சொல்கிறேங்க வாடகை பத்து ருபா பன்னெண்டு ருபாய்க்கி வருங்க ம் சரிங்க அப்படி உங்களுக்கு இருந்தாலும் எப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணலாங்க எப்போ வருவீங்க அப்படியே போ ஆ சரிங்க சரிங்க நான் நீங்கள் வாங்க நான் வீட்டு சாவி எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்குறேங்க

ஆ ஆ சரிங்க சரிங்க சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் ஆ சரிங்க சரி வச்சுட்டுங்களா